ஆமாம் ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் சார் என்ன சொல்றீங்கன்னு புரியிலைங்க டாக் ஆ ஆ ஆ ஆ சொல்லுங்கள்

வயது எத்தனை வயது ஆகுதுங்க அதுக்கு மூணு வயது இருக்குதுங்களா ஆமாம் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே குட்டியாக வாங்கி வளர்த்துனீங்களா இல்லை மூணு வயது கழிச்சி வாங்கினீங்களா குட்டியாக வாங்கி வளர்த்திட்ருக்கீங்க ஆ நல்லா ஆக்டிவ்வாக இருக்குதுங்களா எ என்ன ஃபுட்டு டெய்லியும் அதுக்கு கொடுத்துட்ருக்கீங்க அப்படியா

சரி சரி இப்போ அது வந்து எங்கே தனியாக ரூம் தனியாக கட்டி வைச்சுருக்கீங்களா இல்லை வீட்டுக்குள்ளே வைச்சுருக்கீங்களா எங்கே வைச்சிருக்கீங்க அதை அ அந்த இடம் வந்து நல்ல ப்ளேஸ் சுத்தமாக நீட்டாக இருக்குதுங்களா எந்த டிஸ்ட்டபன்ஸும் இல்லாமல் தண்ணி கிண்ணி தண்ணி தேங்குகிற மாதிரி கொசு

சகதியாக இருக்கும் ஆ சரி சரிங்க அதில் எதுனா பூச்சி புழு கொ கொசு எதுனா இப்போ மழை காலம் மழை கிழை பேஞ்சுச்சுங்களா அந்த ஏரியாவில் இப்போ மழை பேஞ்சுட்ருந்துதுங்க சரி சரி அதுதான் மழையினால எதனா ஒரு டிசீஸ் வந்திருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் வேறு இடத்துல கொஞ்சம் மாற்ரிக் கட்டுங்க அந்த இடத்துல வைக்காம வேறு இடத்துல கொடுங்க சரிங்களா புட்டு வந்து நல்ல ஆக்டிவ்வாக இருந்தால் கொடுங்க இல்லைன்னா ஃபுட்டு எதுவும் கொடுக்க வேண்டாம் இப்போ சரிங்களா அந்த பால் பால் மட்டும் கொடுங்க பால் லிக்யூட் ஐட்டமாக கொடுங்க இப்போக்கி அது எதுனா கொஞ்சம் சாப்பிட்டது ஏதனா ஜ ஜீரணம் ஆகாமல் எதுவும் இருந்திருந்துருக்கலாம் அதை நேரில் கொண்டு வந்தீங்கன்னால் தான் பார்க்க முடியும் சரிங்களா நம்ம இப்போ அப்படிங்களா ஆ சார் நாளைக்கு கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருக்குது நீங்கள் இப்போ டியூஸ்டே வெட்னஸ்டே வந்தீங்கன்னால் பார்க்கலாம் சரியாக அது வரைக்கும் அது வரைக்கும் நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் தனியாக எங்கையாது வையுங்க அதை அந்த இடத்த சேஞ்ச் பண்ணுங்கள் கொஞ்சம் அந்த அசுத்தம் இல்லாத இடத்துல கொஞ்சம் சுத்தமாக வைச்சுக்கோங்க ஆ கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா குளி குளிக்க வைச்சீங்களா அதை உடம்பு சரியில்லைன்னு குளிக்க வைக்கலையா இல்லை கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு குளி சுடு தண்ணி போட்டு ஏன்னால் ஒரு வாரம் இப்போ எத்தனை நாளாக அது மாதிரி இருக்குதுங்க டூ டூ வீக்ஸாக இருக்கா இல்லை இல்லை நல்லா நீங்கள் சுடு தண்ணி போட்டு நல்ல நீட்டாக குளிக்க வைச்சுட்டு ஆ குளிக்க வைச்சு கொஞ்சம் தனியாக அந்த அந்த இடத்துல இல்லாமல் கொஞ்சம் வேறு இடம் சேஞ்ச் பண்ணி கட்டி வையுங்க சேஞ்ச் பண்ணி கட்டுங்கள் கொஞ்சம் லிக்யூட் ஐட்டமாக கொடுங்க இந்த பிஸ்கெட்டு அதெலாம் இப்போ அதெலாம் எதுவும் கொடுக்க வேண்டாம் ஏனால் சாப்பிட்டதுனா ஜீரணம் ஆகாமல் இருந்தால் அது மாதிரி இருக்கும் சரியா நீங்கள் கொஞ்சம் இடம் சேஞ்ச் பண்ணிக் கட்டுங்கள் லிக்யூட் ஐட்டமாக கொடுங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் இல்லை அதுக்குத் தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நான் மாத்தரை வேணா சொல்கிறேன் நீங்கள் வேணா கூட மாற்றிக் கொடுப்பிங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ ஆ தேங்க்யூ